பழைய சாங்க்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கனா ரொம்ப லவ் சாங்க்ஸாக இருக்கும் ரொம்ப அழுகுற மாதிரிகூட சாங்க்ஸெல்லாம் இருக்குது பழைய சாங்க்ஸெல்லாம் ஆனால் புது சாங்க்ஸ் பார்த்தீங்னா ரொம்ப டிஃப்ரன்ஸ் அதாவது டிஃப்ரன்ஸாக போகும்போதுதான் வந்துட்டு கேட்குற மாதிரி இருக்கும் பழைய சாங்க்ஸ்சில் பார்த்தீங்னா இளையராஜா அந்தமாதிரி சாங்க்ஸெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாங்க்ஸெல்லாம் தூங் தூக்கம்கூட வரும் தூங்கும்போதுகூட நல்லா இருக்கும் புது சாங்க்ஸ் பார்த்தீங்னா தூங்கமெல்லாம் முடியாது ஆனால் வந்து பேஸ் சூப்பராக இருக்கும் அதில் வந்துட்டு அந்த சத்தம் அந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கனா யுவன் சாங்க்ஸ் நிறைய வந்திருச்சு பழைய சாங்க்ஸெல்லாம் பார்த்தீங்னா இளையராஜா டிஎம்எஸ் அந்தமாதிரிதான் பாடும் போதுதான் ரொம்ப அருமையாக இருந்தது சாங்க்ஸ் இப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் வந்துட்டு சவுண்டு அதிகமாக வர்றதுனால் ரொம்ப இதாக இருக்கும்